ஓவியம் தீட்டும்போது நீங்கள் பயன்படுத்தும் பெயிண்ட் ப்ரெஷுகள் அல்லது ஓவிய கத்திகளை கத்திகள் எவை அவற்றை பற்றி விளக்கவும் இவ்வாறு நான் வந்து பெயிண்ட்டிங் வந்து நல்லா பண்ணுவேன் அதனால பெயிண்ட்டிங் அதிகமாக நான் ப்ரெஷ்ஷு தான் யூஸ் பண்ணுவன் ப்ரெஷு அப்பறம் ஸ்கெச்சி அந்த மாதிரி அதல்லாம் யூஸ் பண்ணுவேன் இந்த மாதிரி இப்போ எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த மாதிரிலாம் நிறைய ட்ராயிங்கு பெயிண்ட்டிங்கெல்லாம் பண்ணி தந்துருக்கேன் அதில் வந்து எனக்கு கொஞ்சம் இன்ட்ரஸ்ட்டாக இருக்கும் பெயிண்ட்டிங் பண்றதில் அது மாதிரி அதனால ஒரு ஒரு ஏ ஃபோர் சீட்டை எடுத்து அதில் நல்ல அழகாக ட்ரா ட்ராயிங் பண்ணி பென்சிலை பார்டருல பென்சிலில் வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே ஃபஸ்ட்டு ஸ்கெட்ச்சி அந்த மாதிரி எதுனா யூஸ் பண்ணி பாட்ரு போட்டு அது அப்றம் நல்லா பெயிண்ட்டிங் பண்ணுவேன் பெயிண்ட்டு அதுக்கு ஏற்ற பெயிண்ட்டிங் மாதிரி ஆர்ட் பண்ணி ப்ரெஷு அடுத்து எதுனா லைட்டாக அந்த மாதிரி வேணும்னா ஸ்கெச்சி இல்லைன்னா க்ரையான்ஸ்ஸு அந்த மாதிரி எதுனா யூஸ் பண்ணிக்கிவேன் அது ப்ராண்டு வந்து பார்த்திங்கனா டாமெக்ஸ் ப்ராண்டு தான் நான் யூஸ் பண்ணுவேன் அதிகமாக அதனால அதனால பெயிண்ட்டிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்